என் பேர் வந்து லக்ஷ்மி எ நான் என்னுடைய நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துலேந்து வர்றேன் நான் வந்து எல்கேஜிலேந்து பிளஸ்டூ வரைக்கும் வந்து ஒரே ஸ்கூலில்தான் படிச்சேன் எனக்கு வேறு எந்த ஒரு ஸ்கூலுமே நான் மாற்றல ஏன்னா அந்த ஸ்கூல் வந்து நல்ல கோச்சிங் எல்லாம் நல்லா இருக்குங்கிறதால அங்கேயே என்ன வச்சு என்னையை அங்கேயே படிக்க வச்சுட்டாங்க அப்புறம் வந்து காலேஜ் முடிச்சேன் நான் எப்படின்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு ரொம்ப ஃபிரீடம் அவங்க வந்து எங்கள்கிட்ட அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து எப்படின்னா ஒரு பேரன்ட்ஸாக பழகுறதை விட நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழகிருக்காங்க நாங்கள் தயக்கம் இப்போ சில குழந்தைங்கள்லாம் சில வா விஷயங்கள் பேசுறத்துக்கு வந்து ரொம்ப த தயங்கி தயங்கி நிற்பாங்க இதை வந்து எப்படி நம்ப அப்பா அம்மாகிட்ட சொல்லுறது அப்படின்னு ஆனால் நான் ஆனால் ஏ எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னா வந்து ஏன் பேரன்ட்ஸ் தான் ஏன்னா அவங்க அவங்கள்ட நான் எந்த ஒரு விஷயமும் மறைச்சதே இல்லை அவங்களும் எங்கள்கிட்டையும் எந்த ஒரு விஷயமும் மறைச்சது இல்லை எதுன்னாலும் ஓப்பனாக பேசுவாங்க நல்ல ஃபிரீடம் கொடுப்பாங்க எங்களுக்கு எல்லா சாப்பாடு விஷயத்தில் எந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எனக்கும் என் தம்பிக்கும் ஈக்குவலாகதான் பார்ப்பாங்க என்னையும் அவனையும் பிரிச்சு பார்த்ததே இல்லை நீ பொண்ணு அவன் பையன் உனக்கு இதான் ரூல்ஸு அவனுக்கு அதான் ரூல்ஸு அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸுமே வந்து எந்த ஒரு கட்டுப்பாடுமே விதிக்காமல் ஏ குடும்பத்தில் ஒரு ஃபிரீயாக இருந்து வளர்ந்த பொண்ணு நான் எனக்கு வந்து என் பேரன்ட்ஸ் எப்படி எனக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டோ அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டு நான் எல்கேஜிலருந்து பிளஸ் டூ வரைக்கும் வந்து ஒரே ஸ்கூலுங்கிறதுனால என் ஊர் பக்கத்தில் ஒரு பொண்ணு வருவா அவளும் நானும் வந்து ஒன்னாகதான் வந்து ஸ்கூல் போவோம் அதுவும் சைக்கிளில்தான் போவோம் நாங்கள் சைக்கிளில் போகும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் போகற ஏ பிளேஸ் ஃபுல்லாக வந்து புளியமரமாக இறங்கி நின்று புளியாங்காய்லாம் அடிச்சிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் இலந்தபழம் மரம்லாம் இருக்கும் செடி இருக்கும் என்னதான் அது முள் குத்துனாலும் அந்த முள்ளு அந்த குத்தல்லாம் வாங்கிக்கிட்டு போய் அதெல்லாம் போ இலந்த பழத்தெல்லாம் பொறுக்கிகிட்டு வீட்டுக்கு போகறது அப்புறம் போகற வழியில வந்து நிறையா மாமரம் இருக்கும் மாங்காய் அடிக்கிறது திருட்டுத்தனமாக எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து போகும்போது பண்ணமாட்டோம் ஏன்னா போகும்போது ஸ்கூலுக்கு போறோங்கிற ஒரு ஃபீலிங்கில் போவோம் ஆனால் வரும்போது தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவோம் ஏன்னா அப்போதான் ஜாலியாக வீட்டுக்கு வறோங்கிற ஜாலியில இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிவிட்டு வருவோம் நான் என் தம்பி என் தோழி எல்லாரும் சேர்ந்துதான் சைக்கிளில் போவோம் ஸ்கூலுக்கு அது மாதிரி வந்து ஒரு ஊருக்கு போனாலுமே வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் நாங்கள் வீட்டில் இருக்கோம் அப்படிங்குறத்துக்காகலாம் ஸ்டே பண்ணமாட்டாங்க அங்கேயே அவங்களும் உடனே வந்துருவாங்க எங்களை என்னைக்குமே அவங்க தனியாக விட்டதே இல்லை குழந்தைங்க இருக்காங்க போகணும் அப்படின்னு அவங்க வந்து எங்கள் அம்மா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகறாங்களே அம்மா வீட்டில் இருக்கணும் தங்கணும் அப்படிங்குற ஒரு ஆசை இருக்கும் நிறையாவே இருக்கும் நிறையா டைம் சொல்லி இருக்காங்க ஆனால் வந்து அப்படி பண்ணமாட்டாங்க ஏன்னா நாங்கள் இருக்கோம் அப்படிங்குறதுனால எனக்கு வந்து எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அதைவிட எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து எனக்கு வெளியில போகும்போது அவங்க என் தம்பிக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச இது கேட்பான் அதனால உடனே வாங்கிட்டு வந்துருவாங்க நான் ஆனால் எதுவுமே கேட்கமாட்டேன் ஏன்னா என் ஃபேமிலி வந்து சின்ன வயசுலருந்தே விவசாயம் பண்ணி வாழ்ந்த குடும்பமாக அதனால அந்த அளவுக்கு வந்து கையில் போதிய அளவுக்கு காசு இருக்காததுனால நான் எதுவும் கேட்கமாட்டேன் தம்பி வந்து விவரம் தெரியாமல் இருக்கிறதுனால அவன் எதுன்னாலும் கேட்டுருவான் நான் அப்பையும் ஏ தம்பிகிட்ட சொல்லுவேன் அப்பாக்கிட்ட இந்த மாதிரி கையில் காசு இல்லை எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அவனுக்கு அந்த விவரம் பத்தாமல் அந்த நல்லா அப்போ நிறைய கேட்பான் அதனால எங்கள் அப்பா வந்து இப்படி கேட்குறான் அப்படின்ட்டு வாங்காமல் வந்தது இல்லை அவங்க எவ்வளவுதான் கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்களும் வாங்கி கொடுப்பாங்க முடிஞ்ச அளவு கஷ்டத்தை காட்டாமல் வளர்த்தாங்க ஆனால் அவங்க கா அவங்க கஷ்டத்தை காட்டாமல் வளர்க்குறாங்கறது எனக்கு தெரியும் தெரிஞ்சும் நான் புரிஞ்சிப்பேன் புரிஞ்சிக்கிட்டு நான்லாம் வந்து அனாவசியமாக எதுவுமே கேட்கமாட்டேன் எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு தர்றது தான் எதுன்னாலுமே அந்த மாதிரி நான் ஒரு சூழ்நிலை வளர்ந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக வளர்ந்தேன்னு சொல்லலாம் எனக்கு வந்து அய்யோ அது இல்லை இது இல்லை எனக்கு இதை வாங்கி தரலை என்ன வெளிலவிடல அங்கே போல் இங்கே போகலன்னு எந்த ஒரு ஒரு தயக்கமுமே இல்லாமல் நான் வந்து ஒரு சுதந்திர பறவையாகதான் நான் இருந்தேன் இருக்கிறேன் இப்போ வரைக்குமே ஏனா அப்படியாப்பட்ட பேரன்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்காங்க இந்த மாதிரி பேரன்ட்ஸ் எல்லாம் வந்து நூற்றுல ஒரு பேருக்கு தான் அமையும் அது எனக்கு அமைஞ்சுருக்குன்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அதே மாரி என் ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன நான் அவங்கள புரிஞ்சிக்கிறதைவிட அவங்க என்ன புரிஞ்சிக்கிட்டது தான் அதிகம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு கிடைச்சிருக்காங்க அதுக்குமே நான் வந்து மிகப்பெரிய அதுவுமே எனக்கு மிகப்பெரிய ஒரு வரம்தான் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் சில பேருக்கெல்லாம் வந்து நண்பர்கள் அமையமாட்டாங்க ஒழுங்கான முறையில் இல்லைன்னா பெற்றோர்கள் அமையமாட்டாங்க ஆனால் எனக்கு அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸுமே நல்லா அமைஞ்சாங்க பேரன்ட்ஸுமே நல்லா அமைஞ்சுருக்காங்க நானுமே வந்து யாரையுமே வந்து மற்றவுங்க என்ன வந்து காயப்படுத்துனாலும் நான் மற்றவுங்கள காயப்படுத்த நினைக்கமாட்டேன் மற்றவுங்க காயப்படுத்துனாங்கனா அவங்களுக்கு அவங்க வேறு யார் மூலியுமாவது காயப்பட்டுப்பாங்க அப்படின்ட்டு நான் அமைதியாக பேய்விடுவேனே தவிர நான் அவங்கள திரும்பி எதுவும் அந்த அளவுக்கு பேசமாட்டேன் அந்த அளவுக்கு அவங்கள்ட எதுவும் பேச்சிக் கொடுக்கமாட்டேன் வந்து பேசுனாங்கன்னா நான் பேசுவேன் இல்லைன்னா நான் பாட்டுக்கே அமைதியாக இருந்துவிடுவேன் என்னுடைய ஊர் வந்து ஒரு சின்ன கிராமம்தான் ஒரு அப்போ வந்து ஒரு அறுபது எழுபது வீடு தான் இருந்தது என்ன தான் கம்மியான வீடு இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் வந்து அதிகமாக இருந்தது ஏன்னா இயற்கையோடு இயற்கையாக நாங்கள் இணைந்து வாழ்ந்தோமா அதனால சந்தோஷங்குறது ரொம்ப அதிகமாக இருந்தது கோவில் திருவிழா எல்லாம் வரும் கிராமத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த டைம் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே ட்ரெஸ்ஸு வாங்கி ஒன்னாக போட்டுக்கிறது ஒரு வீட்டில் எல்லாரும் பூ வாங்கிகிட்டு வந்து ஒரே வீட்டில் போட்டு அந்த பூவை எல்லாரும் கட்டி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறது ஒன்னாகவே கோவிலுக்கு போகறது வர்றது அங்கே உள்ள விளையாட்டு சாமால்லாம் வாங்குறது அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் என்னைக்குமே மறக்க முடியாதது ஃபங்க்ஷன் எல்லாம் வந்ததுன்னா ஏ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுவேன் அவங்களும் வருவாங்க எங்கள் கூட இருந்து ஜாலியாக ஃபங்ஷனை என்ஜாய் பண்ணிவிட்டு போவாங்க அதுவும் கோயிலில் பிரசாதெல்லாம் போட்டாங்கன்னா முதோ ஆளாக போய் நின்று அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் அதெல்லாம் ரொம்ப ஸ் ஜாலியாக இருக்கும்